அந்த கா அந்த காலத்தில் பார்ட்டிகள் இதுகள் எல்லாம் அதிகமாக இல்லை ஏதோ வீட்டில் இருக்குது தண்ணி போட்டுவிட்டு ஏதோ ஒரு வந்து போவாங்க ஒரு சில பெரிய இடத்துகள்ல க்ளப்பு இந்த சைட் மாதிரி ஏதோ ஒன்று போவாங்க இது இப்போ வந்து குடிக்கிறது குடிக்கிறது பார்ட்டிகள் எங்காச்சும் சே கம்பெனிக்கு போனால் கூட்டிகிட்டு போகிறது இதுகள் எல்லாம் இப்போ வந்து அது ஆடம்பரமாக ஆயிடிச்சு அப்போ ஏதோ வீட்டுகளில் பொழுதுபோக்குக்கு ஏதோ மதுபானம் அது இதுகள்லாம் குடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ வந்து கிராமத்து சைடு அதிகமாக குடித்தா ஒரு சிலர்களுக்கு பிடி பிடி பிடிக் பிடிக்காது எல்லாம் வைவாங்க நம்ம எங்கே வீட்டுகள்லேயே ஏதோ ஒருத்தர் குடித்தா ஒரு சண்டை அதுகள் வரும் ஆனால் பார்ட்டிகளுக்கு ரொம்ப கூட்டிகிட்டு போக மாட்டாங்க இப்போ வந்து அது வந்து ஒரு க்ளப்புகள் இதுகள் பார்ட்டி பர்த்துடேன்னு நிறைய அதுகளில் பூரா மதுபானங்கள் அதுகள் வச்சு எல்லாம் ஆடம்பரமாக செய்கிறாங்க அந்த காலத்தில் இப்படி விசேஷங்கள் அதிகமாக செய்யமாட்டாங்க இப்பத்திய இக்காலத்தில் செய்கிறாங்க ஏதோ கம்பெனிகளில் ஒரு பார்ட்டிகள் அதுகள் எங்காச்சும் போகிறோன்னா வெளியூர் அது இதுகள் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த பார்ட்டி எங்காச்சும் போனால் ஒரு ஜாலியாக இருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற கம்பெனிகள்லையே எல்லாம் செஞ்சுருக்குறாங்க இதனால நாங்கள் கம்பெனிக்கு போறபோக்கில் இங்கே வேலைக்கு போவோம் அந்த காலத்திலேலாம் நாங்கள் பழங்காலத்துல எதுக்கும் போவதும் இல்லை எதுவும் செய் செய்யுறதும் இல்லை இந்த பார்ட்டிகளெலாம் கொடுத்தா உடலுக்கு கேடுகள்தான் இப்போ வந்து அது நடைமுறைக்கு இது ஒரு பொழுதுபோக்காவே நம் நாடும் வந்துருச்சு அப்போ அதிக பேர் அப்படி ஏமாந்தாங்க ஒரு சிலர் தான் அப்படி குடிப்பாங்க அதுகள் இதுகளெலாம் செய்வாங்க வீட்டில் பிரச்சினைகள் வரும் அதனால குடித்தா அதுகள் இப்போது வந்து அது சின்னதுகள் முதற்கொண்டு பெரியவங்க வர வரைக்கும் குடிச்சுட்டிருக்குறாங்க இப்போது வந்து அவங்களை வேலை செய்ய நிறுத்த முடியாது